இப்போ வணிகத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காசு பொருட்கள் அதிகமாக இருக்குது இப்போ ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட உயர்ந்த விலை தான் அது வந்துட்டு எந்த பொருளுமே கம்மியாகவே இல்லை இயற்கை வளங்கள் அழிக்கிறனால நமக்கு எதுவுமே சாதாரணமாக கிடைக்கிறதும் கிடையாது இயற்கையை ஃபஸ்ட்டு அழிக்கக்கூடாது இயற்கையை அழிச்சிட்டா சுத்தமான காற்று இல்லை தூய்மையான வாசனைகள் எதுவுமே இல்லை வீடு வீடு கட்டணும் அப்படிங்கிறத்துக்காக எல்லா இடத்தையும் அழித்துட்டு வீடு கட்டுறாங்க அப்படி கட்டாமல் இருக்கணும் அப்படி கட்டாமல் இருந்தால் தான் இயற்கை வளத்தில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் டெக்னாலஜி வளர வளர காற்று மாசுபடுது இயற்கை வளங்கள் பாதிக்கிறது விலங்கினங்கள்லாம் அழியுது பறவைகள்லாம் இல்லவே இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கறனால் இல்லாமல் இருக்கறனால் உலகம் வந்துட்டு முற்றிலும் அழிஞ்சிக்கிட்டு தான் போது அடுத்து வரும் சன்ன சந்ததியினர்களுக்குலாம் இது தான் பறவை அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவில் மட்டுந்தான் காட்ட முடியுதே ஒழிஞ்சு நேரில் காட்ட முடியாது ஏன்னால் அவங்களுக்கு தெரியாது இப்படி இப்படி தான் இந்த பறவை இருக்கணும் அப்படி இப்படி தான் பறவை இருக்கும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதுக்கு நாம்ம வந்துட்டு எல்லா செடிக்கொடிலாம் அழிச்சி நம்ம அவங்களுக்கு நம்மளே தெரியாதளவுக்கு ஆக்கறோம் ஆனால் முன்னாடி ஆதிக்காலத்தில் உள்ளவங்கள்லாம் எதையுமே அழிக்காமல் கூட நூறு வருடம் நல்லாயிருந்தாங்க இப்போ உள்ளவங்க வந்துட்டு ஐம்பது வயசு தாண்டுகிறதே கஷ்டந்தான் இன்றைக்குப் பார்த்தவங்கள நாளைக்குப் பார்க்க முடியாது நாளைக்குப் பார்த்தவங்கள நாளான்னைக்குப் பார்க்க முடியாது அதனால் நம்ம எல்லோரும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இயற்கை வளத்தை அழிக்காம இருக்கணும் செடிக்கொடிகள்லாம் அழிக்காம இருக்கணும் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தாலே நல்லதாக இருக்கும் இயற்கை இயற்கை வளங்கள்லாம் அழிக்காம இருந்தால் அழிக்காம இருந்தால் இதுக்கப்புறம் வந்த சந்ததியினர்கள் வந்துட்டு நூறு நாள் நூறு வருடம் இல்லை எத்தனை வருடம் வேணால் இருப்பாங்க அவங்களுடைய சந்தோஷம் பார்த்து மகிழ்றதுக்கு வந்துட்டு எக்சிபிஷன் அப்படி இருந்தால் கூட பற்றாது இயற்கை வளங்களைப் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம தான் சூழ்நிலையை அமைச்சிக்கணும் மற்றவங்க நமக்கு அமைச்சுத் தர மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் நம்பணும் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எதையுமே அழிக்காமல் இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஒரு வணிகத்தை அதை அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நாட்டில் ஒரு ஒரு பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கிறது அரிசியை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தா ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா எழுவது ரூபா விற்கிது இப்போல்லாம் போனால் ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரில விவசாயி அதனால் தான் தூக்கு மாட்டி சாகிறாங்க கொஞ்ச நாளில் விவசாயி சாக மாட்டாங்க அதை வந்துட்டு அழிக்கிற மனுஷங்க தான் தூக்கு மாட்டி சாவாங்க இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் எவனுக்கும் அறிவு இருக்க மாட்டுது அதனால் அதனால் டெக்னலாஜி வளர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதனால் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பேஸிக்காகவே இல்லை இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னாலே க கண்டிப்பாக ஒன் லேக் டூ லேக் மேலே தான் ஆகுது ஒன் இயர் படிக்கிறதுக்கே ஏன்னால் பேஸிக்காக வயல்லாம் இருந்தால் அவ்வளோ காசு ஆகாது இப்டி நம்ம இப்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்ருவாங்க அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் காசு வந்து டிமாண்டு ஏத்துறாங்க நம்ம மற்ற நாடுகிட்ட கைக்கட்டி நிற்கணும் அப்படின்னா நாம் அந்த நாட்டை கைக்கட்டி நிற்கறோம் அப்படின்னா நம்ம நாடை நாம்மளே அழிச்சிக்கிறனால தான் நம்ம மற்ற நாட்டை கைக்கட்டிட்டு நிற்கறோம் அப்படி இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் தேங்க் யூ